ஏன் புகைப்படமுன் நான் என்ன சொல்லணுன்னா இப்போ நான் என்சிசியில இருக்கேன் எல்லாரும் உடம்ப ஃபிட்டாக்கணும் நம்பளை பார்த்து ஒரு நாலு பேர் மோட்டிவேஷனாக ஆகணும் இந்தமாதிரி நினச்சி நான் என்சிசி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மோட நான் புகைப்படத்தை நான் எல்லாத்துக்கும் காட்ணுன்னு ஆசைப்படுவேன் முக்கியமாக என்சிசி நம்ம என்சிசின்னு வந்துட்டாலுமே வந்தாலே போதும் கடைசி வரைக்கும் நம்ம இருந்தாலே போதும் நம்மளோட நம்மளால ஒரு நாலு பேர் சாதிக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம்